ஹலோ வணக்கம் சார் பிஎஸ்ஸு பிஎஃப் ஆஃபீஸா சார் இப்போ நான் இப்போ தான் வேறு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு மாறி வந்திருக்கேன் சார் அதனால என்னுடைய அட்ரெஸ்சில் என்னோடய பிஎஃப்ஃபு ஆன்லைனில் எப்படி மாற்றுறதுன்னு சொன்னீங்கன்னால் கொஞ்சம் உதவியாக இருக்கும் சார் ஆ முதல்ல புதுப்பிப்பு பிரிவுக்கு போகணுமா சார் அதில் தான் முகவரியை மாற்ற முடியுமா சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் என்னோடய யூஏஎன்னு எண் வந்து ஐம்பத்து எட்டு தொண்ணூற்றி அஞ்சு அறுவத்து ஒம்பது ஆ அதோடு கையில் ஆதார் கார்டு பான் கார்டு வெச்சுருக்கேன் ஆ ஓகே சார் ஓகே சார் புதுப்பிச்சுட்டிங்களா சார் ஓகே நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஓகே சார் தேங்க் யூ சார்